ஹலோ ஆ ஆமாம் சொல்லுங்கள் என்ன டேட்டில்மா என்ன டேட்டில்மா போகணும் கம்மிங் சண்டேயா அவைலபில்லாக தான் இருக்குமா ஓ மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்கா

டெம்போ ட்ராவல் அவைலபிலு பத்து பேர் போகுறிங்களா அவ்வளோ இருக்குமா தவேரானாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் எது விருப்பப்படுறீங்களோ அதுலையே எடுத்துக்கலாம்மா ம்ம் ஒரு கிலோமீட்ருக்கு வந்து பதினால்ரூபா வாங்குறோம் ஓ இல்லை ஏன்னா ஏற்கனவே வந்து டீசல் வில பெட்ரோல் விலலா ஏறிப் போயிருக்கு இதில் ரெடியூஸ் பண்ணா ஒன்றும் வராதுங்களம்மா நான் ஆல்ரெடி உங்களுக்கு கம்மியாக தான் சொல்லியிருக்கேன் எல்லாருமே கிலோமீட்ருக்கு வந்து பதினாறு பதினேழுன்னு போயிட்ருக்காங்க உங்களுக்காக நீங்கள் வந்து ஃபேமிலியாக போகறிங்க அப்படிங்கிறதுனால தான் உங்களுது உங்களுக்கு வந்து நான் பதினால்ரூபா சொல்கிறேன் உங்களுக்கு ஆல்ரெடி கம்மி பண்ணி தான் சொல்லியிருக்கம்மா அதான் வெளிலையே நீங்கள் வேணாலும் விசாரிச்சிப் பாருங்கள் பதினாறு பதினேழுகிட்ட வந்து எல்லாருமே வராங்க உங்களுக்காக தான் நான் வந்து பதினால்ரூபா போட்டுருக்கேன் ம் இல்லைமா நீங்கள் எப்போ கிளம்புவீங்க எவ்வளோ நேரம் ஆகும் ஓகேம்மா ஆ ஓகேம்மா வெய்ட்டிங் சார்ஜஸ்லாம் இருக்கும் அதையும் பார்த்துக்கங்க ஆ இல்லை அது தனியாக நீங்கள் வந்து ட்ராவல்ஸுக்காக நீங்கள் பே பண்ணிவிடுவீங்க வெய்ட்டிங் சார்ஜஸ்ஸும் நீங்கள் எனக்கு சேர்த்தே தான் மேம் அதில் இப்போ பே பண்ணுவிங்க சரி அது பார்த்துக்கலாம் மேம் அது

ஓகே மேம் உங்களை கொல்லுமாங்குடியில் வந்து பிக்அப் பண்ணனும்ங்களா கொல்லுமாங்குடியில் வந்து பிக்அப் பண்ணனும் ஆ ஓகே சரி ஓகே மேம் இல்லை நாங்கள் நேர்லயே வந்து வாங்கிக்கறோம் மேம்